அந்தக் காலத்தில எல்லாம் அதிகமாக துணிப் பையை யூஸ் பண்ணுறனால எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்திச்சு இப்பெல்லாம் நிறையா ப்ளாஸ்டிக் வர வர வர அது கழிவா இருக்கும் அதுக்கு மட்கிப் போகாமல் ஒவ்வொரு இடத்திலயும் வச்சு எரிச்சுர்ட்றாங்க அதை எரிக்கும்போது என்னாகுது அந்த வா இதை புகைனால் எல்லாேத்தோட சுவாசம் அந்தக் காற்றில் இருக்கிற சுவாசமே மாறிப்போயிடுது அதனால சிலபேர்த்துக்கு இன்னொன்று நிறையா பிரச்சின சுவாசப் பிரச்சினையெல்லாம் வருது அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து மழை காலத்தில் மழை வர்றதில்லை வெயில் காலத்தில் வெயில் இல்லை மாறி மாறி வருது சுற்றுச் சூழலெல்லாம் பாதிக்கப்படுது